ஹாய் மேம் ஹாய் மேம்

ஆமாம் மேம் நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன் ஓகே என்னோடய நேம் ஷாலினி எனக்கு வந்து சிக்ஸ் எனக்கு வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மேம் பிகாம் படிச்சுருக்கேன் மேம் ஆ தெரியும் மேம் டைப்பிங்கெல்லாம் பண்ணி பக்காவாக பண்ணுவேன் ஆ மேம் ஏன்னால் வந்து நான் போனது வந்து ரொம்ப லாங் மேம் அதுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாகுது அதனால பாடி ஹெல்த் கூட கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஓகே லோக்கலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணிணேன் வீட்டிலே இருக்கற மாதிரியும் இருக்கும் ஒர்க் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அதனால அந்த வேலை பார்த்தேன் மேம் அதனால பண் மேம் ஆ ஓ ஆ இருக்காங்க இல்லை இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நெட்ஒர்க் கனெக்ஷன் எல்லாம் கரெக்டாக கிடைக்கும் மேம் ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே என்னமாதிரியான ஒர்க் கொடுப்பீங்க மந்த்லி பேமெண்ட்டா வீக் பேமெண்ட்டா

ஓகே ஓகே மேம் தேங்க் யூ ஓகே மேம் எனி டவுட்டாக இருந்தால் கால் பண்ணுறேன் மேம் இந்த நம்பருக்கே ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்